இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான் சிவகங்கை நான் வந்து என்னோடய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து அங்கேயிருந்து ஒரு எப்படியும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்தண்டே ஒரு ஒரு கிராமம் மணக்கால்ங்கிறது ஒரு கிராமம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கிராமம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் ரொம்பவே திருவிழா அந்த இதுலாம் நடக்கும் அதெலாம் பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருக்கும் சின்ன பிள்ளைலேர்ந்து நான் ஸ்கூல் போகணுன்னு ஆசைபட்டேன் ஒன்றாவது ரெண்டாவதுதான் படித்தேன் அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே படிக்க முடியலை எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா வந்து ஓவராக தண்ணி அடிப்பாங்க ஆனால் எங்கள் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு ஊர் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க மட்டும்தான் பக்கத்தில் இருப்போம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து என்னானால் எங்கள் பூர்வீகத்தில் வந்து நான் எது ரொம்ப பசுமையாக நினைக்கிறனா ஒரு காளி திருவிழா நடக்கும் ஆடி மாசத்தில்தான் நடக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த காளித்திருவிழா காளி வேஷம் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு இது போட்டு வேஷம் போட்டுகிட்டு இருப்பாங்க அந்த கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நடக்கும் அந்த திருவிழா வெள்ளிக்கெழமை அன்றைக்கி நடக்கும் அதில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுவோம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரங்க எல்லோருமே வந்துடுவாங்க நான் சின்ன பிள்ளைலேர்ந்து கல்யாணம் ஆகுகிற வரையும் அந்த திருவிழாவை நான் பார்க்காம இருந்ததே கிடையாது அதை நான் ரொம்பவே பார்த்துட்டே எப்போ பாத் அந்த திருவிழா பார்ப்போம் அதுதான் என்னோடய பூர்வீகத்தோடு நான் ரொம்பவே பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் பொங்கல்லாம் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நாங்கள் ஊர் பொங்கல்னு ஒன்று வைப்போம் ஊர் பொங்கல் எப்படி வைப்போனா எல்லோரும் சேர்ந்து மொதல்நாளு சாயந்தரம் பொங்கல் வச்சு ஊருக்கு சாமிக்கு படைச்சிட்டு ஊரில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு மாடையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வாசலில் கட்டி வச்சு அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா அங்கே பொங்கல் வச்சு மாடுக்கெலாம் என்ன மாடுக்கென்ன சாப்பிடுமோ அதெல்லாம் கொடுப்போம் அப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா கருவாடு மீனு என்னென்ன குழம்பு நான்வெஜ்லாம் இருக்கோ அதெல்லாமே சேர்ந்து செஞ்சு அதை கொடுத்து அப்புறம் வந்து பண்ணுவோம் எல்லாமே வந்து நல்லா பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அந்த மாதிரிதான் எங்களோடய பூர்வீகம் அப்படின்னா நல்லதா இருக்கும் அப்போதான் ரொம்ப பசுமையாக இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த சோளம் கம்பு இதெல்லாம் நாங்கள் போடுவோம் வயலில் அதெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும் என்னோடய பூர்வீகம்தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போது போற முடியலை இங்கேருந்து நம்ம எங்கே அவ்வளோ தூரம் போறதுன்னு வயசும் ஆயிட்டுதுன்னு நான் எங்கையுமே போறதில்லை பார்த்துக்குங்க என் புள்ளை மட்டும் ஒரு நாள் ரெண்டு நாளில் போய்ட்டு போய்ட்டு வருவான் லீவில் ஒரு நான் ஒரு ரெண்டு நாள் லீவில் போய்ட்டு வருவான் இப்போ எங்கள் சொந்தக்காரவங்கன்னு அங்கே யாரும் இல்லை ரெண்டு மூணு பேருதான் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஊரு அப்படினு சொல்லிட்டு அங்கே போவான் எங்களோடய குலதெய்வம் அங்கேதான் இருக்குது எங்கள் அப்பாரு வீட்டு குலதெய்வம் அங்கேதான் இருக்குது அதனால் அங்கே போய் சாமியை கும்பிடுட்டு வாடா இது நல்லதுனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேலைக்கு போகும்போது கூட சாமியை கும்பிடுட்டுதான் வந்தான் அதுதான் என்னோடய பசுமையான நினைவுகள்